நம்ம விளையாட்டு விளையாடுறதன் மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு நண்பர்களோடு ஜாலியாக விளாட்றோம் அதுலேருந்து படிப்போ இல்லை வேறு ஏதாச்சோ அந்த ஸ்ட்ரெஸ்லேந்து நம்ப வெளில வரலாம் அது மட்டும் இல்லாமல் வேலை பார்க்குறோனா அந்த ஸ்ட்ரெஸ்லேந்து வெளில வரலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விளையாட்றது நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை அது கொடுக்கும் அதனால நம்ம ஹார்மோன்ஸெலாம் கொஞ்சம் ரெஃப்ரெஷாக ஆகிறதுனால நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷாகிறோம் மகிழ்ச்சியான அனுபவம் என்றால் எனக்கு கிரிக்கெட் விளாடுறது பிடிக்கும் அதை ஃப்ரெண்ஸோடு விளாடும்போது நல்லாயிருக்கும் எல்லோரும் சேர்ந்து பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக விளாடுவோம் நம்ம வேலையில் இருக்கற ப்ரெஷர் கூட வெளையாண்டா அது கம்மியாகும் ஸ்கூலில் கூட வைக்கிற ஒரு ஒரு பீடி பீரியட்லையும் கண்டிப்பாக விளையாடணும் ஏனால் ஒரு நாளைக்கு எட்டு பீரியட் இருக்குனால் ஒரு பீரியடாச்சும் நம்ம விளையாடணும் அப்போதான் நம்பளோடய ஸ்ட்ரெஸு குறையும் மீதி எட்டு பீரியட் படித்தா சொல்கிறேன்

நம்ம ஊரில் வைக்கிற போட்டிகளில் கூட கலந்துக்கிட்டு அதில் வின் பண்ணிணா அது ஒரு தனி சந்தோஷம் விளையாட்டுகள் விளையாடணும் எத்தனை வயதானாலும் சரி விளையாடணும் அது நமக்கு உடல்நலத்தையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தருகிறது